இருபத்தி ஏழு ஒன்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பதினைந்து எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இருபத்தி ஆறு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது எட்டு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று இருபத்தி ஒன்பது ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று